இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிவி தான் பார்ப்பானுங்க விளையாடுங்கடா அப்படின்னா அதுதான் ஃபுட்பால் விளயாண்டுட்டு இருக்கிறேன் எங்கடா ஃபுட்பால் விளையாடிகிட்ருக்குற அப்படின்னா ஃபோனை எடுத்துக் காமிப்பாங்கள் அப்புறம் அவனுங்கலாம் விளையாடுறதுக்கு நம்ம ஊர்ல ப்ளே க்ரௌண்ட்டே இல்லைங்க ப்ளே க்ரௌண்ட் இருந்துச்சுன்னால் கூட அங்கே எங்கேயாச்சும் போவானுங்க பசங்கள்லாம் அதிகமாக செட்டு சேரறதில்லை செட்டு சேர்ந்தானுங்கன்னாக்கோட வாடா போடா அப்படிம்பானுங்க நம்ம நம்ம ஊர் பசங்கள் இங்கே ரொம்ப கம்மியான பசங்கள்தான் இருக்கிறாங்க நான் அப்படி கூப்பிட்டால் கூடம் நிறைய பேர் சேர்ந்து போவாங்கள் ப்ளே க்ரௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால அங்கேயும் அதிகமாக எதுவும் போகிறதில்லைங்க அப்படி எப்படியாச்சும் இது ப்ளே க்ரௌண்ட் இருந்துச்சுன்னாங்கன்னா பண்ணலாம் நிறைய பேர் விளையாடுவாங்க விளையாடுறதுக்கும் நிறைய செய்வாங்கள்